குடும்பத்திற்காக செய்யும் சமையலில் ஆரோக்கியமான சமையல்களில் முதல் விஷயோம் எப்போதுமே ரசம் அதுக்கு தான் உண்டு மிளகு ரசம் தக்காளி ரசம் ஏன்னால் நமக்கு என்ன ஒரு சளி தொந்தரவோ காய்ச்சல் எந்த தொந்தரவு இருந்தாலும் ஒரு ரசம் குடித்தா சரியாக போயிடும் ஏன்னால் அதுதான் நம்ம வீட்டோடய கை மருந்து அதுக்கடுத்த பட்டியலில் வந்துட்டு உடம்பு ஆரோக்கியத்துக்கு இல்லை உடல் தெம்புக்கு இது பண்ணுறது வந்து பருப்புருண்டை குழம்பு அது அதுக்கு முக்கியத்துவம் எப்போதுமே இருக்கும் அதுபோக தோசை மாவு தோசை அப்படீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படீன்னா எப்போதுமே வெறும் அரிசி தோசையாக மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் வச்சு அதிலிருந்து தோசைகள் செய்வது தோசை இட்லி அந்தமாதிரி செய்வது எங்கள் பழக்கம்